இப்போ மோஸ்ட்லி மத விடுமுறை அப்படின்னா எல்லோரும் சொந்த ஊரில் கொண்டாடணும் நம்ம சொந்த பந்தம் எல்லாரும் இருக்கணும் அப்டிங்கற மாதிரி சில பேர் இருக்கிறாங்க சில பேர் வந்து அந்த டைமில் தான் நம்மளுக்கு ஃப்ரீ டைம் இருக்குது நம்ம அந்த டைம் நம்ம ஃபேமிலியா எங்கேயும் வெளியப்போகலாம் அப்படிங்கற ஒரு கன்டினியூஸா ஃபோர் டேஸ் அந்தமாதிரி இருந்துச்சின்னால் அப்படியும் வெளியப்போகிறாங்க அந்தமாதிரி இருக்குது சடங்கு அப்படின்னா இப்போ முஸ்லீம்ஸ்லாம் வந்துட்டு இப்போ பக்ரீத்னா வந்து இந்த மாதிரிதான் நம்ம வந்து மீட்டெல்லாமே வந்து ஒவ்வொருத்தருக்கா நம்ம வந்து கொடுக்கணும் ரிலேட்டிவ்ஸ்க்கு அந்தமாதிரியும் இருக்குகிறாங்க இந்தமாதிரி ஒ தீபாவளினா காலையிலேயே எண்ணெய் வச்சு குளிக்கணும் அது வந்து ரொம்ப நல்லது அது நம்ம சடங்கா அந்தமாதிரி கொண்டு வருவோம் அப்படின்ட்டு கோயில் திருவிழானா இத்தனை நாளைக்கு நம்ம விரதம் இருக்கணும் நம்ம சாமிக்காக அப்படிங்கறதும் இருக்குது இந்த மாதிரிதான் கொண்டாடிட்டு வராங்க